காலம் பொன் போன்றது ஆழம் தெரியாமல் காலை விடாதே தனிமரம் தோப்பாகாது உழைப்பின்றி ஊதியமில்லை காற்றுள்ளபோதே தூற்றிக்கொள் ஆபத்துக்கு பாவம் இல்லை காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு சிந்தித்துச் செயல்படு பணம் பத்தும் செய்யும் அதிகம் கேள் குறைவாக பேசு